என்னோட பேர் நவாஸ் பாஷா நான் இஸ்லாம் மதத்தை பற்றி பேசப்போகறேன் இஸ்லாம் மதத்தில் பார்த்திங்கனா அஞ்சு கடமைங்கள் இருக்கு ஒன்று அஞ்சு வேளை தொழுக ரெண்டு நோன்புன்னு இருக்கிறது ரமலான் மாத்ததில் மூன்று ஹஜ் செய்வது ஹஜ் வந்தோன இந்த சவுதி மெக்கா மதினா போற்றுவது நாலாவது வந்து ஜகாத்து தர்மம் செய்யறது அஞ்சாவது பார்த்திங்கன்னா தர்மம் செய்யறது இதில் வந்து அஞ்சு வேளை தொழுகி பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி மதியம் சூரிய உச்சத்துக்கு அப் உச்சத்தப்போ ரெண்டாவது வேளை மூணாவது பார்த்திங்கனா சூரியம் நா ஒரு நாலு மணி வாக்கில் மூணாவது தொழுகை நாலாவது தொழுகையை பார்த்தம்னா சூரியன் மறைஞ்சி மறைய போகற டைம்மில் அஞ்சாவது தொழுகை பார்த்தம்னா இரவு நேரத்தில் இந்தமாரி ஒரு நாளைக்கு அஞ்சு வேளை தொழுகை இது கட்டாயம் கட்டயன்னா ஒரு பதனஞ்சு வயசுக்கு மேலே வயதுக்கு வந்தவங்க பன்னெண்டு வயசுக்கு மேலே அந்த மாதிரி இது ஆண் பெண் ரெண்டுத்துக்கும் பெறும் கட்டாயம் அது இதில் விளக்கு யாருக்குன்னா கர்ப்பணி பெண்கள் வயது முதிர்ந்தவங்க நோய்வாய்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தம்னா தொழுகைலருந்து விளக்கு விளக்கு சில நேரத்தில் அவங்க ப படுக்கையில இருந்தால் கூட படுக்கையில கூட தொழுகலாம் நோய்வாய்ப்படும் போது கூட தொழுகலாம் கட்டாயமாக அது தொழுதே ஆகணும் நோம்பு பார்த்திங்கன்னா இது விளக்கு ரெண்டு இருக்கு இருக்கு வேறு விளக்கு கண்டிப்பாக விளக்கு இருக்கு யாருக்குன்னா கர்ப்பிணி பெண்கள் ஏன்னா அவங்களால் பார்த்திங்கன்னா ரெண்டு உயிர் இருக்கு அவங்களால் நோம்பு வைக்க முடியாது அது அவங்களுக்கு அந்த டைம்மில் அது விளக்கு முழுமையாக தரப்படும் குழந்தைங்களுக்கு விளக்கு இருக்கு ஏன்னா அவங்களாலையும் இருக்க முடியாது வயதானவங்க ஏன்னா வயதானவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு வயது முதியோராவால் எந்த ஒரு சக்தியும் பார்த்தம்னா இருக்காது இருக்காதுன்னா கம்மியாக இருக்கும் அப்புறோம் நோய்வாய்பட்டவங்களுக்கு ஏன்னா நோய்வாய்பட்டவங்களுக்கும் உடம்பில் பார்த்தம்னா எதிர்ப்பு சக்தியோ இல்லை மற்ற மற்றபடி எந்த ஒரு இயல்பு நலபடினா இயல்பாகவும் இருக்க முடியாது அவங்களுக்கு கிடையாது அப்புறோம் ஜகாத்து ஜகாத்துன்னா தர்மம் செய்யறது இது எப்படின்னா உங்களுக்குக்கிட்ட ஒரு சொத்து ஒரு சொத்தோ ஒரு பா இதோ இருக்குன்னா அதில் அதில் சொத்துக்கு உண்டான ஒரு வேல் ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உங்கள்கிட்ட ஒரு பத்துலட்சரூபா மதிப்புள்ள ஒரு நிலமோ இல்லை நகையோ இல்லை ஒரு வாகனமோ அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம வந்து ஒரு மதிப்பு வச்சு இந்த மதிப்புலருந்து ஒரு பத்துலட்சரூவால பார்த்தன்னா ஒரு லட்சரூபா எப்படின்னா ஒரு ஏழை பெண்களுக்கு கல்யாணத்துக்கோ இல்லை பார்த்திங்கன்னா யாரவது தர்மம் கேட்டன்னா தர்மத்துக்கோ இல்லை எதோ படிப்பு செலவுக்கோ இல்லை எதாவது கோயிலுக்குக்கோ அந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ எப்படி டே டேக்ஸ் கட்டுறாங்க பார்த்தீங்களா கவர்மெண்ட் இதை வச்சுதான் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க டேக்ஸ் வாங்குறாங்க சாரி இது மொதல பார்த்தன்னா இது எங்களுக்கு கட்டாயம் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அது நடைமுறையில் யாரும் வந்து பின்பற்றமாட்டேங்கிறாங்க அது பின்பற்றுன்னா நம்ப வந்து இந்த ஏழைங்கிற இதே இருக்காது அது ஃபாலோ அது கொஞ்சம் பின்பற்றுன்னா உண்மையில ரொம்பவுமே நல்லா இருக்கும் அப்போவே இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு கட்டாயம் செயல் ஆனால் இது பண்ணமாட்டன் பண்ணமாட்டேங்கிறாங்க பண்ணணும் அப்புறோம் ஹஜ் ஹஜ் பார்த்தன்னா இது வந்து எல்லாத்துக்கும் கட்டாயம்ன்னு கிடையாது ஏன்னா சில பேர் ஏழ்மையில் இருப்பாங்க சில பேர் பார்த்தன்னா நடுதெருவில் இருப்பாங்க வசதி இருங்க இருக்கவங்களுக்கு இது கட்டாயமாக ஹஜ் செய்யணும் ஹஜ் பார்த்திங்கன்னா அங்கே மெக்கா இருக்கு மெக்கா மதின்னா ரெண்டுமே இருக்கு மெக்காவிலதான் பார்த்திங்கன்னா நபிகள் நாயகம் அவர் பிறந்த இடத்துனால அது ஒரு புனித இடமா அவங்களுக்கு சொல்லுறாங்க இப்போ காசி இந்துக்களுக்கு காசி சொல்கிற மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் சொல்கிறா மாதிரி இஸ்லாமியர்களுக்கு மெக்கா பார்த்திங்கன்னா அது ஒரு புனித தளமாக இருக்கு அதாவது வாழ்க்கையில் ஒரு டைம் ஒரு ஒரு ஒரு டைமாவது அங்கே போய் ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அங்கே இருப்பாங்க தொழுகையில் அக்கா அங்கே இருக்க அந்த காபா அது எல்லாமே பார்த்துட்டு வரமாதிரி இருக்குங்க அங்கே இது வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் தொழுகை நோன்பு ஜகாத்து இதெல்லாம் கட்டாயமாக இருக்கு இது வந்து ஒரு என்ன சொல்லுறது எங்களுக்கு இது ஒரு சிறப்பம்சமாக எனக்கு இது அமையுது இது எங்களோட மதத்தை பற்றி நான் சொல்கிறேன் மற்ற மதம் எல்லாத்துக்கும் அவங்கவங்க மதம் உயர்ந்தது தான் என்னோட மதம் மட்டும்தான் நான் உயர்ந்ததுன்னு நான் சொல்ல கூடாது அது வந்து தவறு அது நன்றி